இது எனக்கு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ இது பண்ணணும் ஃபோட்டோ காப்பி பண்ணணும் ஆமாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ வரும்ங்க சார் ஆ அப்படியா ஆ எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வேணும் ஏ ரெடி பண்ணிக் கொடுப்பிங்களா ம் எவ்வளோ எவ்வளோ சார் வரும் ஆ ஓ சரி ஓகே சார் அப்பறம் இது பெரிய ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இது பண்ணோம்னா ஆ ஓகே சார்

ஓ சரி உங்கள் விசிட்டிங் கார்டு இது கொடுங்க சார் நான் என்னென்னு பாத்து ஆ எனக்கு பாஸ்போர்ட் சைஸே போட்ருங்க போதும் சார் ஆ ஓகே சார் வேறு யாராவது கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் ம் கல்யாணம் எல்லாமே பண்ணுவிங்கல்ல ஆ சரி சார் ஓகே சார் ஆ இப்போ எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எனக்கு இது பண்ணிக் கொடுங்க சார் ஆ ஓகே சார் ம் தேங்க்யூ சார் ம் ஓகே சார் ஆ ஓகே சார் ம் இந்தாங்க சார் சரி சார் ஆ ஓகே சார் ம்